சொல்லும்மா சொல்லும்மா ஆமாப்பா வாசுகி மீன் கடை தான் சொல்லுங்க கெளுத்தி மீனுங்களா ஆ இருக்குது ஒரு கிலோ எரநூறுரூபா ஆமாம்மா ஆ சரிம்மா கெண்டை மீன் இருக்குது கெளுத்தி மீன் இருக்குது விறால் இருக்குது ஆ உங்களுக்கு என்ன மீன் வேணும் சொல்லுங்க க்ளீன் பண்ணித்தரணுமா நீங்கள் வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ண மாட்டிங்களா ஆ சரிம்மா சரி வாங்க உங்களுக்கு க்ளீன் பண்ணித்தரேன் வாங்க எவ்வளோ மீன் வேணும் எத்தனை கிலோ வேணும் எத்தனை கிலோ வேணும் உங்களுக்கு ஆ சரி வாம்மா ம் நேரில் வாங்க வெலை கொஞ்சம் பார்த்து கம்மியாகவே போட்டுத் தரேன் உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ வே பார்த்து வாங்கிக்கோங்க நாங்கள் க்ளீன் பண்ணித் தரோம் ஆ சரிம்மா க்ளீனாக பண்ணித் தரோம் வாங்க ஆ சொல்லுங்க நீங்கள் உங்களுக்கு என்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்க ஃபங்க்ஷன் வச்சிருக்க அன்னைக்கு நீங்கள் வாங்க நாங்கள் க்ளீன் பண்ணித் தரோம் சரிம்மா வாங்க நேர்ல வாங்க